அண்ணா சர்வர் பிராபளமாக இருக்குது கையில் அமௌண்ட் இருக்குது பே பண்ணட்டும்ங்களா ஆமாங்கண்ணா சர்வர் பிராபளமாக இருக்குது ஆ எவ்வளோவு ஆச்சுங்கண்ணா ஐநுறுங்களா ஐநூற்றி இருபதுங்களா இப்போ சேஞ்சு பண்ணித் தர்றீங்களாண்ணா என்கிட்ட ரெண்டாயிரூபாயாக இருக்குது சேஞ்ச் பண்ணித் தர்றீங்களா ஓகேண்ணா சரி பண்ணிட்டு வாங்கண்ணா நான் இங்கே இருக்கேங்க சரி ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி